நம்ம கிராமத்தில் பூச்சி கடிச்சுச்சின்னா தேனீ கடிச்சிச்சினாலும் இல்லை குளவி கடிச்சிச்சினாலும் எது கடித்தாலும் சரிங்க நம்ம கிராமத்தில் ஃபர்ஸ்ட்டு எது நாங்கள் முதல் வைத்தியம் பண்ணுறது என்னென்னா ஒரு வேப்பிலையை ஒரு வேப்பிலை கொழுந்து வந்து நாங்கள் எடுத்து வாயில் நல்லா மென்று சாப்பிடுவோம் அந்த வேப்பிலையை வந்து உள்ள இருக்கிற அந்த விஷத்த வந்து முறிக்கிறதுக்கான ஃபுல் சக்தியும் அந்த வேப்பிலை கொழுந்துலேயே அந்த வேப்பிலை கொழுந்துலேயே இருக்குது வேப்பிலையை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு எல்லாம் நோய்க்குமான ஒரு ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு லீஃப்னா இலைனா அது வந்து வேப்பிலை தான் அது எல்லாம் நோய்க்கும் பயன்படும் ஈவன் இந்த கொரோனா டைமில் கூட இந்த வேப்பிலையை வந்து பயன்படுத்துனாங்க அடுத்து வந்து அடுத்து ஒரு வைத்தியம் என்ன வீட்டு வைத்தியம் என்னென்னா காயப்பட்ட இடத்துல வந்து மஞ்சள் வைப்பாங்க அந்த மஞ்சள் ஏன் வைக்கிறாங்கன்னா மஞ்சள் ஆன்ட்டி செஃப்டிக் அதாவது ஒரு நோ ஒரு புண்ணு குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த மஞ்சளுக்கான மஞ்சளுக்கு இருக்குது அந்த மஞ்சள் வந்து உள்ள போய் அந்த நோய் அந்த புண்ணை வந்து சீக்கிரமாக ஆறத்துக்கான வழியை வந்து பார்க்கறது பார்க்கறக்கூடிய அந்த வேலையை வந்து மஞ்சள் தான் செய்யும் மஞ்சள் அவ்வளோவு முக்கியமானது எங்கள் ஈவன் அது எங்கே போனாலும் சரி அந்த மஞ்சளை வந்து கையோடு கொண்டு போகிறது நம்ம தமிழர்களுடைய மரபு நம்ம தமிழ் மக்கள் இந்த மாதிரி பூச்சி கடிக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரோசஸ்ஸு தான் செய்வாங்க அதில் இதில் இன்னொரு வ இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்னென்னா நிலவேம்பு கசாயம் இந்த கொரோனா கொரோனா பீரியடில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கொரோனா பீரியடில் அதிகமான சித்தாடியே அதிகமாக சாப்பிட சொ சாப்பிட சொன்னது தமிழ்நாடு வந்து சாப்பிட்ட ஒரு மருந்து தான் இந்த நிலவேம்பு கசாயம் இந்த நிலவேம்பு கசாயம் இந்த பூச்சிக்கடிக்கு என்ன பண்ணுன்னா உள்ளே போய் இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும் அதனால் நமக்கு அந்த பூச்சி கடிச்சிருந்தாலும் இந்தப் பூச்சியோடய விஷமே உள்ளே போயிருந்தாலும் அது வந்து நம்ம உடம்பில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராமல் எந்த ஒரு வலி எந்த ஒரு புண்ணு எந்த ஒரு நோயும் கொண்டு வராமல் ஆன்ட்டி செஃப்டிக்காக அது வந்து நம்ம இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதனாலேயே நமக்கு வந்து காய்ச்சல் வராது